கலைப்பொருட்கள் ஏனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வீட்டு டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங் அதுவும் அழகா பூச்செடி வாஸ் வெளியே வச்சு கா பிளாஸ்டிக் பேப்பர் கட் பண்ணி வீட்டெல்லாம் ஒட்டி அழகாக டெக்ரேஷன் பண்ணி டிராயிங் பண்ணி அந்த இதுலாம் வச்சுட்டு பிளாஸ்டிக் டப்பாவில கட் பண்ணி பெயிண்ட் அடிச்சு பூவெலாம் பேப்பரில் கட் பண்ணி அதில் சின்ன சின்னதாக போட்டு பெரிசா வச்சு நடுவில் வைப்பேன் இதுவும் பிள்ளையார் சதுர்த்தினால் பிள்ளையாருக்கு கொடை செஞ்சு டிரெஸ்ஸு அவருக்கு சின்ன சின்னதாக டிரெஸ் செஞ்சு அதுக்கு டெக்ரேஷன் பண்ணி வச்சு கும்பிடுவோம் அப்புறோம் இன்னும் நிறையா சின்ன சின்ன பொம்மைகள் இதெல்லாம் வச்சு அதுக்கு டிரெஸ் செஞ்சு விளையாண்டு அதுக்கு பொட் சின்ன கொ கொழந்தை கொழந்தையாக டிரெஸ் போடவிட்டு அதுக்கு பொருட்கள் வச்சு விளாடுவோம் அப்புறோம் நிறைய திங்ஸெலாம் நிறைய செய்வோம்